உங்கள் பகுதி மாணவர்கள் தங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் உள்ள ஸ்டெம் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி கால கலந்த திட்டங்கள் அல்லது கோரஸ்கள் அதில் எப்படி பயன்படுகிறார்கள் என் என் நானும் சரி என்னுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி அவங்க வந்து இந்த ஸ்டெம் ஸ்டெ எனக்கு என்னோடய ஃபிரண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ஸ்டெம் வந்து யூஸ்ஃபுலாக இருக்குதுனு சொல்லியிருக்காங்க அப்ரோச் பண்ணுறாங்க இந்த ஸ்டெம் வந்து எதை அப்ரோச் பண்ணுதுன்னால் படிக்கிறதுக்கும் அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் அது எதை டெவலப் பண்றதுனால் இன்டிகிரேட்ஸ் த ஏரியாஸ் ஆஃப் சயின்ஸ் அதையும் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்டு மேத்தமெட்டிக்ஸ் இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறதுக்காகதான் இந்த ஸ்டெம் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் இதில் இம்பார்ட்டெண்ட்ஸாக வந்து போஸ்டர்ஸ் கிரியேட்டிவிட்டி அண்டு டு டைவோஜஸ் டைவோஷென்ட் திங்கிங் ஃபன்டமெண்டல் டிஸ்பிளிங்ஸும் இருக்குது இட் மோட்டுவேட்ஸ் நம்மளை வந்து இது வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் இது இன்ஸ்பயர் போகும் இதுவந்து ஆக்ஷுவலி ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இதை வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்ஃபிரே இன் இன்ஸ்ஃபிரை இன்ஸ்ஃபிரைஸ் பண்ணும் வித் அ ஃபோகஸ் அன் பா பிராக்டிஸ் அன் இனோவேஷன் இதை வந்து நிறையா எப்படி சொல்கிறது இது வந்து இதில் நிறைய ஃபோகஸ் பண்றதுனால் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்து நிறைய என்கொய்ரீ என்கொயரீ பேஸ் பண்ணி நிறைய அஸைன்மெண்டு செய்ய கொடுக்குவாங்க அதை அதை வந்து அவங்களுக்கு ஒரு நாலேஜூ தான் அது கற்றுக்குறாங்க அவங்க மற்றபடி இது வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஆப் தான் இதை நான் வந்து சஜ்ஜஸ் பண்ணுவேன் எல்லோருக்கும் ஸ்டெம் சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் இது என்னென்னா இது வந்து சயின்ஸு டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்டு மேத் இது வந்து அக்ரோன் இது வந்து எப்போ கண்டுபிடித்தாங்கன்னா ரெண்டாயிரத்து ஒன்று அது வந்து யுஎஸ்சில் தான் கண்டுப்பிடிச்சாங்க நேஷ்னல் சயின்ஸ் ஃபௌண்டேஷன் கண்டுப்பிடிச்சது தான் என்எஸ்அர் இவங்கதான் இதை கண்டுப்பிடிச்சாங்க இதை வந்து நான் நான் வந்து இதைப் படிக்கிறேங்றதுனால வந்து இதை நான் ரொம்ப பெருமையாக வந்து சொல்வேன் ஸ்டெம்மில் படித்தா வந்து இ அ இந்த பர்ட்டிக்குலர் சம்பந்தப்பட்ட சயின்ஸ் டெக்னாலஜி அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம்